மிளகாத்தூள் அரைக்கிறதுங்கிறது ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி அரைப்பாங்க இப்போது நம்ம இந்த ஓ இந்த ஊர் இருக்குது இப்போது நாகப்பட்டினத்தில் என்ன பண்ணுவோம்னா ஒரு மிளகாத்தூள் அரைக்கணும்னாக்கா ஒரு ரெண்டு கிலோ மல்லி ஒரு கிலோ மிளகாய் கால் கிலோ மஞ்சள் நூறு சீரகம் நூறு மிளகு நூறு வெந்தயத்தை வறுத்து அதில் போட்டுப்போம் கால் கிலோ துவரம்பருப்பு போடுவோம் அந்த மாதிரி எங்கள் நா நாகை மாவட்டத்தில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இதே சென்னைக்கு போனோம்னால் அவங்க ஒரு கிலோ மல்லி ஒரு கிலோ மிளகாய் அதை மட்டும் அரைச்சு சேர்த்து வச்சுப்பாங்க அப்படி இல்லைன்னாக்கா ஒரு கிலோ மல்லியை தனியாக அரைப்பாங்க ஒரு மிளகாயை தனியாக அரைச்சிப்பாங்க அதுங்கல்லாம் இந்த சில்லற சாமான்கள்லாம் கடுகு சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு அரைக்க மாட்டாங்க ஆனால் அந்த நம்ம கடுகு சீர மிளகு எல்லாத்தையும் வறுத்து போட்டு அரைச்சோம்னா அந்த மிளகாப்பொடிக்கி டேஸ்ட்டே வேறு அடுத்தது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சாம்பார் பொடிக்கு அது கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு துவரம்பருப்பு காய்ஞ்ச மிளகாய் சீரகம் மிளகு இதெல்லாம் மசாலாவை அரைச்சு கடையில் வாங்கினா அதில் ஏதா கெமிக்கல் இருக்கும் அப்படின்னு அது மாதிரி அரச்சு அது கிச்சனில் அது ஒரு டப்பாவில் வச்சுக்குவோம் மிளகாத்தூளை தனியாக அரைச்சி அதில் ஒரு டப்பாவில் வச்சுக்குவோம் தனியாத்தூள் அரச்சு அதை ஒரு தனியாக ஒரு டப்பாவில் வச்சுக்குவோம் அப்புறம் எல்லா கலவையாக கலந்து மிக்ஸ் பண்ணி ரெண்டு கிலோ அந்த சொன்னனே ரெண்டு கிலோ மிளகாய் ஜாமானெலாம் அதை தனியாக அரைச்சு மீன் குழம்பு வைச்சாலோ இதை கறி குழம்பு வைச்சாலோ அந்த மாதிரிக்கி யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வச்சுப்போம் அப்புறம் தனியா சாம்பார் பொடி அந்த சாம்பார் பொடிக்கு அது தனியாக அரச்சு வச்சுப்போம் ரசப்பொடிக்கு மிளகு சீரகம் அதை தனியா அரச்சு அது ஒரு டப்பாவில் கொட்டி வச்சு அப்புறம் ரசம் வைக்கிம் போது வெறும் புளி கரைசலை வச்சு காய்ஞ்ச மிளகா கருவேப்புல்ல அதெலாம் போட்டு அந்த அரச்சு வச்சுருக்கோம்ல மிளகு சீரகப்பொடி அதை போட்டு அது ரசத்தை அதை அழகாக வச்சுட்ருவோம் சாம்பார் பொடிக்கு அரைச்சி வைச்சிருக்கிறத பருப்பு வேகப்போட்டு அது அந்த சாம்பார் பொடியை போட்டு அதை சாம்பார் தனியாக வச்சுப்போம் மீன் குழம்பு வச்சா அந்த பொடியை எடுத்து மீன் குழம்பு வச்சுப்போம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நாங்கள் கிச்சனில் எடுத்து வச்சு அந்த மாதிரி செய்வோம் சில பேர் அந்த சென்னையில் வெறும் மிளகாத்தூள் போட்டு அதை தனியாக போட்டு அதை மாதிரி செஞ்சுப்பாங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான உணவுக்கு தனித் தனியாக செஞ்சு வச்சுக்கிறது வழக்கம்